கரண்ட்னால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம மழை காலத்திலேயோ இல்லை ஈரமான பகுதியிலிருந்தோ ப்ளக் பாயிண்ட் போடும்போது கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம ஈரக் கையால் நம்ம அதையே யூஸ் பண்ணக்கூடாது அதை நாம் எப்படி அதை தவிர்க்கணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லப்பர் மேட் வச்சி அது மேல் நம்ம நின்றுக்கிட்டு தான் அந்த ப்ளக்கு ப்ளக் பாய்ண்ட் போடணும் மிக்சி கிரைண்ட்ரு இதெல்லாம் இது பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறதுனாலேயே நம்ம வந்து இதையெல்லாம் தவிர்க்கலாம்